ஹலோ மேம் இது கடலூர் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ மேம் நானும் பக்கத்தில் கடலூர் வண்டிப்பாளையத்துலேருந்து தான் பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் திங்க்ஸ் வேணும் ஹோம் டெலிவரி பண்ண முடியுமா ஆ நோட் பண்ணிக்கிறீங்களா மேம் கொஞ்சம் மளிகை பொருட்கள் தேவை ம் மஞ்சத்தூள் ஒரு நூறு கிராம் பத்தி ஒரு பாக்கெட் சூடம் ஒரு பாக்கெட் ம் துவரம் பருப்பு ஒரு கிலோ வெள்ளை உளுந்து ஒரு கிலோ சக்கரை ரெண்டு கிலோ பச்சை பட்டாணி ஒரு அரை கிலோ வெள்ளை கொண்டக்கடலை அரை கிலோ ம் இந்த மசாலா சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் மட்டன் மசாலா ஐம்பது கிராம் கரம் மசாலா ஐம்பது கிராம் கறி மசாலா ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு பத்துருபா பாக்கெட் ஒன்று ம் அப்புறம் எண்ணெய் கோல்டு வின்னர் இருக்குதுங்களா ஆ அது ஒரு அஞ்சு லிட்டர் கேன் ஒன்று அப்புறோம் சோப்பு சர்ஃபெக்சல் சோப்பு அது ஒரு டசன் கொடுத்துருங்க அப்புறோம் குளிக்கிற சோப்பு வந்து சிந்தால் சோப்பு ஒரிஜினல் ரெட் கலரில் வந்து பெருசில் ஒரு மூணு சோப் கொடுத்துருங்க அப்புறோம் ப்ரெஷ்ஷு ஓரல் பி ப்ரெஷ்ஷு கொடுத்துருங்க அப்புறோம் பாத்திரம் விளக்குற சோப்பு விம்பார் சோப்பு அது அஞ்சு ரூபா சோப்பில் ஒரு பத்து அப்புறோம் விம்மு ஸ்க்ரப்பு ஸ்பாஞ்ச்சு மாதிரி இருக்குதுங்க இல்லையா அதில் ஒன்று கம்பி மாதிரி ஸ்டீல்லில் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒன்று கொடுத்துருங்க அப்புறோம் சபீனா பவுடர் ஒரு மூணு கொடுத்துருங்க அப்புறோம் பிஸ்கெட்டு பிஸ்கெட் ஐட்டத்தில் வந்து அஞ்சு ரூபா மில்க் பிஸ்கெட் ஒரு பண்டிலாக இருக்கும் இல்லைங்களா அது ஒரு பண்டில் அப்புறோம் பாதாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குதுங்களா ஆ அதில் பாதாம் ஒரு கால் கிலோ கொடுத்துருங்க டேட்ஸ்ஸு ப்ளாக் டேட்ஸ்ஸு வந்து லயன்டேட்ஸ்ஸில் ஒரு ஆஃப் கேஜி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது மறந்துவிட போகிறேன் யோசிக்கிறேன் மேம் திரிசல் ஒரு கட்டு ஒரு பண்டில் கொடுத்துருங்க தீபம் எண்ணெய் பாட்டிலாக பார்த்து ஒரு லிட்டர் கொடுத்துருங்க அப்புறோம் அரிசி ஒரு சிப்பம் கொடுத்துருங்க மேம் ஆ இதெல்லாம் கொடுத்துருங்க அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா மேம் ஆ டோட்டல் ஆ சரி ஓகே ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஃபோன்பேயில் பண்ணிடலாங்களா மேம் ம் சரி ஆ சரிங்க மேம் ஓகே மேம் அட்ரஸ் ஆ அட்ரஸ் சொல்கிறேன் மேம் நம்பர் ஒன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டீட் அம்பேத்கார் நகர் வண்டிப்பாளையம் கடலூர்

ஆ மேம் இது வந்து திங்க்ஸ்லாம் எதுவும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் லிஸ்ட்டை செக் பண்ணி பேக் பண்ணுங்கள் மேம் ஆ ஓகே மேம் நான் அமௌண்ட் அனுப்பிச்சிட்றேன் செக் பண்ணிடுங்கள் மேம் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மேம் ம் ஓகே தேங்க் யூ